சமூக ஊடகங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன சமூக ஊடகங்களை பொருத்தவரையில் நிறைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற பணியை சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க ஆனா அது மட்டும் பத்தாது மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தெளிவுப்படுத்தி மக்களுக்கு முடிந்தவரை நல்ல செய்திகளை மட்டுமே கொண்டு சேர்க்க வேண்டும் சமூக சமூக ஊடகங்கள் வந்து அப்படியும் நல்ல விஷயங்களை மக்களுடைய மக்களிடம் சேர்த்தால் மட்டுமே அந்த ஊடகங்களால் நிலைத்து நிற்க முடியும்